ஈரோடு மாவட்டத்தில் மக்களுடைய குறைகள் நிறைய உள்ளது அதில் சில கருத்துக்கள் அரசியல்வாதிகள் எம்பிசி பிசி எஸ் எஸ்சி இதை இப்படி பல பிரிவுகள் இருக்குது இந்த பிசியில் குறிப்பிட்ட மாதிரி ஒரு குரூப்புக்கு மட்டும் மந்திரி பதவி எம்எல்ஏ பதவி எல்லாம் அ அரசியல்வாதிகள் வழங்கிறாங்கோ அதில் ஆறு குரூப் இருக்குது ஆறு குரூப்பில் ஒரு குரூப் மட்டும் தான் எல்லா பதவிலேயுமே இருக்குது மீதி அஞ்சு பிரிவு வ என்னாகுது ஒன்றுமே இல்லாது இருக்குது அப்போ என்னாதுங்கனால் அந்த ஒரு குரூப் மட்டும் முன்னேறிகிட்டு வருது மீதி அஞ்சு குரூப்பு அவகளுக்கு துணையா போகுது ஒன்று அவயக்குள்ள வந்து படிச்சு நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் வாங்கிண்ட்டு வருது இன்டர்வியூக்கு அந்த அந்த குரூப்பில் கீழ்ருக்கிறவிங்க நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கிகிட்டு வராங்கோ அப்போ இன்ட்ரியூவுக்கு போகும்போது ஒரு ஃபோன் வருது உடனே அரசியல்வாதிகிட்ருந்து இ எங்களுக்கு தான் போடணும் அப்படின்னு வந்துச்சினா எல்லாம் முடிஞ்சுது அந்த பையனுக்கு தான் அந்த குரூப் மட்டும் தான் முன்னேறிகிட்டு வருது இது எம்பிசியாக இருந்தாலும் சரி எஸ்சியாக இருந்தாலும் சரி ஓசியாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி முன்னேற மாதிரி அரசு ஆராய்ந்து முடிவெடுக்கணும் அப்புறம் கி இங்கே எங்கள் ஊரில் வந்து எட்டாவது வரைக்கும் தான் குழந்தைகளுக்கு கல்வி ஸ்கூல் இருக்குது இப்போ இங்கிருந்து கள்ளிப்பட்டி போகணும்னா ரெண்டு கிலோமீட்ருங்க இங்கே குழந்தை வந்து பஸ்சில் போகிறதுன்னா அந்த டைம் ஒரு சில டைம் பஸ் இருக்கும் ஒரு டைம் இல்லை சைக்கிளில் போகிறாங்கோ பாருங்க அன்னிக்கி ஒரு பிள்ள ஏக்சிடென்ட் ஆச்சு ஏக்சிடென்ட் ஆகி அங்கேயே ஸ்கூல் முன்னாலேயே கடந்து ரோட்டில் போகிறவங்க எடுத்து கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தி அதுக்கப்புறம் தான் அந்த கள்ளிப்பட்டி ஸ்கூலுக்கு வேகத்தடையே போட்டாங்க இன்னொன்று நாலு பிள்ளைக இந்த கனரா வங்கிகிட்ட கள்ளிப்பட்டியில் நடந்து வந்துட்ருந்ததுங்கோ ஒருத்தன் கொண்டாந்து தண்ணி அடிச்சுட்டு கொண்டாந்து வண்டியை நாலு பிள்ளைக உள்ளே விட்டு ஒரு பிள்ளைக் கால் இந்த இதில் வெச்சுருக்குதுங் கால் இப்போ அது காலேஜி போகுது அந்த இரும்பு கம்பியை கண்ணில் தண்ணி வருது பார்த்தா இது மாதிரி குழந்தைகளுக்கு அங்கே வர்றதை ஒட சூழ்நிலை இல்லாமல் இங்கே கணக்கம்பாளையத்திலேயே ஒரு நல்ல க காலேஜி பன்னெண்டாவது வரைக்கு படிக்கிற பள்ளிக்கூடம் எல்லா குழந்தைகளும் சவுரியமாக படிக்கிறதுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும்